ஹலோ அண்ணா நாங்கள் இங்கே சேவலூர்லேருந்து பேசுகிறேண்ணா நம்மளுது ஒரு ஏக்கர் உழவு ஓட்டணுண்ணா ஆமாங்கண்ணா நம்மளுது ஓட்டணும் அது எவ்வளோண்ணா ஆகும் காஸ்ட்டு நம்மளுக்கு உழவு ஓட்டி நம்மளுக்கு திருப்பி கலப்பை உழவு ஓட்டணும் ஆ சரிங்கண்ணா ம் ம் அப்படிங்களாண்ணா ம் சரிங்கண்ணா நம்மளுக்கு ஓட்டி கொடுக்கணுண்ணா ஆ அது என்னக்கு வந்து ஓட்டி கொடுக்குறீங்க அதுதான் நீங்கள் ஆமாம் நீங் நீங்கள் இன்றைக்கே கூட ஓட்டிடலாண்ணா அண்ணா இன்றைக்கே கூட ஓட்டிடலாம்

ம் நடவு இன்னிக்குதான் இன்றைக்காண்ணா நடவு நாளைக்கு நடலான்னு இருக்கிறோண்ணா இல் இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணா அது எனக்கு தெரியலண்ணா நீங்கள்தான் சொல்லணும் நாங்கள் வந்து புதுசாக விவசாயம் பண்ண வந்திருக்கேன் ம் அதனால் நம்மளுக்கு எவ்வளோ கா நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது எவ்வளோ நம்மளுக்கு காஸ்ட் ஆகுது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலண்ணா அதனால் நான் உங்களை கேட்குறேன் தெரிஞ்சுக்கலான்னு ஆ ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் சரிங்கண்ணா எதாவது பார்த்து பண்ணுங்கண்ணா இங்கே பக்கத்தில் நான் இங்கே பக்கத்தில் கேட்டேண்ணா இல்லை பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் ம் கம்மியாக பண்ணி தருவாங்கண்ணா அவர் உங்கள் கிட்டே சொன்னால் பண்ணி தருவார் அப்படின்னாங்க

அப்படியாங்களாண்ணா இல்லைண்ணா புதுசுண்ணா அதனால் நம்மளுக்கு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ம் ம் ம் ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஓட்டி கொடுங்க ம் சரிண்ணா வெச்சுட்றேண்ணா